எங்க ஊரில் எல்லாம் இந்த மரபு உணவு உணவுகளுன்னாங்க அந்த காலத்திலலாம் வந்து கோதுமை வாங்கி ஆட்டி பாட்டிகள்லாம் இருப்பாங்க அதில் வெங்காயம் மிளகாயி இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு தோசை கலில் வச்சு தட்டி ரொட்டிமாதிரி சுட்டு கொடுத்தாங்கனா அது எங்களுக்கு நல்ல உணவாயிருந்தது அப்பறம் கோதுமை மாவு வாங்கி அதையும் கலக்கி தோசை சுட்டு தக்காளி சட்னி வெச்சு தருவாங்க அப்பறம் எங்களுக்கு மெய்ன் அமாவாசைன்னா இட்லி சுடுவாங்க பண்டிகை வந்தாலும் அதேமாதிரிதான் பூரி சப்பாத்தி இந்தமாதிரிலாம் செஞ்சு தருவாங்க எல்லாம் அதுபோக இந்த களி காட்டைனு சொல்வாங்க இந்த முருங்கக்கீரையில் பருப்பு போட்டு செய்வாங்க அதெல்லாம் அந்த காலத்தில் வந்து அந்த காட்டையும் அந்த முருங்கக்கீரையும் சாப்ட்டோம்னா உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தது இன்னக்கெல்லாம் அந்தமாதிரிலாம் உணவு கிடைக்கிறதுல்ல நம்மளுக்கு ஏன்னா இன்னக்கெல்லாம் விஷம் அதான் விவசாயத்தில் வந்து அதிகமான மருந்துகளை சேத்து உணவு தரத்தையே கெடுத்துட்டாங்க நம்ம இன்னக்கெல்லாம் அந்த இயற்கையான உணவு கெடைக்கிறதுங்குறது ரொம்ப சிரமமாக இருக்குது நம்ம குழந்தைகளுக்கு அதனால் நம்மதான் பார்த்து இன்னைக்கி இந்த ரேஷன் அரிசி யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஆனால் ரேஷன் அரிசியில் நல்ல சத்திருக்கு ஆனால் அது வந்து இந்த காலத்தில் பொன்னியரிசி சாப்பிட்டு பழகுனதுனால அது யாரும் விரும்பி அந்த அரிசியை விரும்புறதில்ல அதை வாங்கி ஆட்டுக்கும் மாட்டுக்குந்தான் அரைச்சி ஊத்திட்ருக்கிறாங்க அதனால இந்தமாதிரி உணவுகளெல்லாம் வந்து நல்ல அந்த பழங்கால உணவுகளெல்லாம் இன்னைக்கி நம்ம பெற்றோர்கள் கொண்டு வந்து குழந்தைகளுக்கு சேத்துனாங்கனா அவங்க உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குது அந்த சாப்பாட்டு தன்மையும் நல்லாயிருந்தது அன்னைக்கி இன்னக்கெல்லாம் சாப்பாட்டு தன்மைங்கிறதுலாம் அவ்வளோ ஒரு ருசி தன்மைங்கிறதே கம்மியாகிடுச்சி இங்கே எல்லாம் ஏன்னா விவசாயத்தில் இப்போ வந்து ஏகப்பட்ட மருந்துகளை கலந்துதான் அந்த காய்கறி தயாரிக்கிறாங்க அதனால் அந்த இது இயற்கையிலலாம் இதே கிடைக்கிறதுல்ல இன்னைக்கி இயற்கை விவசாயங்குறாங்க எங்கேயுமே இயற்கை விவசாயம் பண்ணால் இன்னைக்கி விவசாயம் வராது ஏன்னா அந்த பூமி பூரா மருந்து போட்டு போட்டு எல்லாம் அழிச்சுட்டாங்க இதனால் வந்து குழந்தைகளுக்கு வந்து இந்த உணவு முறையில் ரொம்பவும் பாதிக்குது அதனால் இயற்கை உணவுகளை குழந்தைகளுக்குக் கொடுத்து அந்த கால பாரம்பரிய முறைப்படி களி ராகி களி கோதுமை களி சோளக்களி கம்புதோசை சோளத்தோசை இப்போ இன்னைக்கிதான் அங்கங்கே கம்மங்கூழ்லாம் வித்துட்ருக்கிறாங்க அதையும் வாங்கி குடிச்சிட்ருக்கிறாங்க மக்கள் ஆனால் அது கம்புனாலும் காட்டுக் கம்பு கிடைக்கறதுல்ல விவசாயக் கம்புதான் வருது விவசாயக் கம்பு அதில் மருந்து போட்டுதான் கொண்டு வர்றாங்க அதனால் இந்த கம்மங்கூழ்தான் குடிக்கிறதனால கொஞ்சம் உடல் சூடை தணிக்கும் இந்த மாரி பழங்கால உணவு முறைகளை உணவு முறைகளை அவங்க கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்கனா போதும் குழந்தைகளுக்கு